ஹலோ டிராவல் சார் சார் நாங்கள் ஊட்டியிலந்து பேசுகிறோங்க சார் சார் த்ரீ டேஸ் ட்ரிப்பாக நாங்கள் தஞ்சாவூர் போகணும் ஒரு ஒரு டென் டு பிஃப்டின் மெம்பெர்ஸ் இருப்பாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வண்டி இருக்குதுங்களா சார் சார் மே மே செகண்ட்டுங்க சார் செகண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் மூனு மூனு நாள் அஞ்சாம் தேதி வரைக்குங்க சார் சார் அப்படி இருக்குதுங்களாங்க சார் ஒரு சரிங்க சார் எவ்வளோங்க சார் பேக்கேஜ்னால் எவ்வளோங்க வண்டிக்கு மட்டுன்ன எவ்வளோங்க சார் ஆகும் சரி சார் பிப்டின் பிப்டின் மெம்பர்ஸ்ங்க சார் தௌசண்ட் சார் சார் இதில் பத்து பேர் பெரியவங்கள் பத்து பேர் பெரியவங்கள் அஞ்சு பேர் குழந்தைங்க தான் அப்போது ஃபுட்லல்லாம் வந்து அது நம்மளுக்கு கம்மி தானேங்க சார் வரும் ஆ சரிங்க சார் இது வண்டிக்கெலாம் எவ்வளோங்க சார் வண்டி மட்டுன்ன அமௌண்ட் எவ்வளோங்க சார் சரி சார் பேக் சரிங்க சார் பேக்கேஜ்னாங்க சார் சரிங்க சார் சார் மே செகண்ட்ங்க சார் அட்வான்ஸ் எதாது பே பண்ணுங்களாங்க சார்

சரிங்க சார் சார் போகிறேன் சரிங்க சார் ரூமெல்லாம் எப்படிங்க சார் ஹோட்டலல்லாம் அந்த நாங்கள் போக்கிறது இடத்துக்கு லொக்கேஷன் உங்களுக்கு நான் எங்கே போகணும்னு நான் சொல்கிறேங்க சார் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்திலயே பாருங்கள் சார் முடியுதுங்களாங்க சார் பார்த்துறீங்க

சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க் சார் சரிங்க சார் சரி ஓகேங்க சார் நீங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் சார் நான் உங்களுக்கு ஜீபே பண்ணுகிறேன் சார் சரிங்க சார் தேங்க்ஸ் சார்